ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய சமூக நலன் மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் எல்லாம் வந்துவிட்டு என்னன்னு வந்துவிட்டு பார்த்திங்னா இன்னுயிர் காப்போம் திட்டம் இருக்கு நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு மணி நேர திட்டம் இருக்கு அவசர ஊர்தி நூற்றி எட்டு திட்டம் இருக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம் இருக்கு சர்வதிக்ஷா அபியான் திட்டம் இருக்கு காலை உணவு திட்டம் இருக்கு சிறப்பு பேருந்து கட்டண சலுகை திட்டம் இருக்கு மகளிருக்கான உரிமை தொகை திட்டம் இருக்கு புதுமை பெண் திட்டம் இருக்கு மகளிர் சுயஉதவி குழு கடன்னு அதுக்கான ஒரு திட்டம் இருக்கு அப்புறம் பேறுகால விடுப்பு திட்டம் இருக்கு காவலர்களுக்கு ஒரு நாள் விடுப்பு திட்டமோட இருக்கு